எனக்கு ரொம்ப புடிச்ச சமையல் எதுனால் எனக்கு வந்து ஸ்வீட்டில் வந்து கேரட் அல்வா வந்து ரொம்பவே பிடிக்கும் கேரட் அல்வா வந்து நானே செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ஒருத்தர் செய்கிறத பார்த்தும் நம்ம அதை கற்றுக்கிட்டும் நம்ம செய்வோம் நம்மளாகவே ஒரு ஒரு சில பொருளை பயன்படுத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு நமக்குள்ளேயும் ஒரு தாட்ஸெலாம் அதிகமாகவே வரும் அந்த மாதிரி நான் செஞ்ச ஒரு பொ ஒரு ரெசிப்பி எதுன்னு கேட்டிங்கனால் கேரட் அல்வா தான் அப்படினா கேரட் அல்வா நம்ம வந்து இ இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை வந்து ஸ்வீட் சேர்த்து ஸ்வீட் சேர்த்தா நல்லா இருக்கும் இல்லை இதை விட இன்னும் வேறு ஏதாவது பொருளெலாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைப்போம் இல்லையா இந்த மாதிரி நான் பா ரசித்து ரசித்து செஞ்ச ஒரு ஸ்வீட் எதுன்னு கேட்டால் கேரட் அல்வா தான்